உடல் எடைய அதிகரிக்க வந்து முட்டை தேங்காய் தேங்காய் பால் கறி மீன் இதுமாதிரி சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்கலாம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விட அதிகமாக வொய்ட் ரைஸு உளுந்து இட்லி இதுமாதிரி அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடல் எடையை அதிகரிக்கலாம் மற்றபடி ஜங் ஃபுட் இந்தமாரி சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்க முடியாது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு காலையில் வந்து தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் பாலில் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறப்போ உடல் எடை அதிகரிக்கும் உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் உளுந்தங்கஞ்சி வந்து நார்மலாக காலையில் மாலையில் இந்தமாதிரி ரெண்டு நேரமும் உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் இப்படி குடிக்கிறப்பயும் உடல் எடை வந்து அதிகரிக்கும் அதேமாதிரி நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும் நாட்டுக்கோழி மீன் இதுமாதிரி சாப்பிடும்போதும் உடல் எடை அதிகரிக்கும் சிக்கன் பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது மட்டன் சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் மீனை வந்து மீனுக்குள்ளே இருக்கிற மீன் மொட்டு சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும் அதேமாதிரி நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விட நம்ம எடுத்துக்கிற சாப்பாடை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு நடக்கக்கூடாது நடந்தோம்னா உடல் வந்து எடை குறையும் அதேமாதிரி சாப்பிட்டு ஒரு அரமணி நேரம் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்குனோம்னாகூட உடல் எடை அதிகரிக்கும் ஆனால் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது இதுமாதிரி பண்ணது மூலம் உடலுடைய வந்து கிராம சைடில் வந்து அதிகரிக்கும்